பொதுவாக கால்நடைகள் விவசாயிகள் வளர்ப்பது இரண்டு வகையாக இர் இரண்டு முக்கியமாக செயல் செயல்களை செய்வதற்காக தான் ஒன்று அவற்றை விற்பதன் மூலம் ஒரு லாபம் பெறுவதற்கு மாடு பசு எருமை போன்றவை இவற்றையும் பாலிற்காகவும் மாட்டினை இறைச்சிக்காகவும் அதே நேரத்தில் வந்துவிட்டு அதனுடைய கழிவுப் பொருட்களை உரமாக தொழு உரமாக பயன்படுத்துவதற்காகவும் வளர்க்கிறார்கள் முக்கியமாக அதிகமான தொழு உரம் எ எவற்றிலிருந்து கிடைக்கப் பெறுகிறது என்று பார்த்துக் கொள்ளப் போனோமேயானால் ஆடு மற்றும் மாட்டின் கழிவுகள் ஆட்டின் கழிவுகள் கோழியின் கழிவுகள் போன்றவற்றை ஒரு இடத்தில் சேமித்து வைத்து அதனை இடுப்பொருட்களாக விவசாயம் செய்வதற்கு இடுப்பொருட்களாகவும் தொழு உரமாகவும் பயன்படுத்துகின்றனர் பெரும்பாலான மக்கள் வந்துவிட்டு மாட்டினுடைய கழிவுப் பொருட்களை ஒரே இடத்தில் சேர்த்து வைத்து அதனை ப மக்க செய்து அதனை தொழு உரமாக பயன்படுத்துகிறார்கள்